பள்ளிகளில் வந்து கற்பிக்கப்படற பாடங்கள் வந்து தமிழ் கற்பிக்கிறாங்க இங்க்லிஷ் கற்பித்து தராங்க கணிதம் கற்பித்து தராங்க அறிவியல் கற்பித்து தராங்க சமூக அறிவியல் படித்துத் தராங்க அது மட்டும் கிடையாது மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய வெள உடற்கல்வியும் உடற்கல்வி சொல்லித்தராங்க இன்னொன்னு வந்து சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும் எப்படி நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்றத்துக்காகவே உடற்கல்வி இது மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லித்தராங்க அதன் பிறகு வந்து ஒழுக்கத்தையும் அங்கே வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து சொல்லி தராங்க நான் படிக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாமே வந்து நல்ல படித்த ஆசிரியர்கள் தான் இருந்தாங்க முன்னாடியும் சரி இப்போயும் சரி படித்த ஆசிரியர்கள் தான் இருக்காங்க இப்போதைக்கு வந்து ஒரு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரியணும் என்றால் அவங்க வந்து கட்டாயமாக வந்து ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தகுதித் தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்த டெட்டுன்ற எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ணால் தான் வந்து அவங்களால் வந்து என்ன பண்ண முடியுன்னால் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து பணிபுரிய முடியும் அதனால் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து நல்ல படித்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்